நான் வந்து என்னோடய லைஃப்பில் டெய்லியுமே பிரார்த்தனைகள் வழிபாடுகள் பண்ணிக்கிட்டுதான் இருக்கேன் எனக்கு வந்து கடவுள் இருக்குது இல்லைங்கிற நம்பிக்கையை விட ஒரு பிரார்த்தனை பண்ணிணோம் அப்படினா நம்ம மனம் மனது வந்து அமைதியாகும் நம்ம மனது அமைதியாக இருந்தாலே நம்ம எதையுமே சாதிக்கலாம் நம்ம பிரார்த்தனைகள் பண்ணி நம்ம மனது அமைதியாக இருக்கும்போது நம்ம மனதுக்கு வந்து ஆயிரம் பலம் வந்த மாதிரி இருக்கும் நம்ம மனது அமைதியாக வச்சுக்கிட்டோம் அப்படினாலே நம்ம வந்து எதையுமே சாதிக்கிற ஒரு தைரியமும் ஒரு தெம்பும் நம்ம மனதுக்கு வரும் அதனால் நம்ம பிரார்த்தனை பண்ணுறது தெய்வம் இருக்குது இல்லைன்றத விட நம்ம பண்ணுற பிரார்த்தனையை வந்து நம்பிக்கையாக பண்ணிணாலே போதும் நமக்கு எதையுமே நினச்சத சாதிக்கிற ஒரு தைரியமும் ஒரு புத்துணர்ச்சியும் நமக்கு வரும் அதுக்காகதான் டெய்லி பிரார்த்தனை பண் பண்ண சொல்கிறாங்க நான் வந்து டெய்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நான் பிரார்த்தனை பண்ணும் போது எனக்கு வந்து ஒ ஒரு ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஒரு சப்போர்ட் வந்து எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த ஃபீல் அந்த ஃபீல் இருக்கும்போது எனக்கு வந்து எதையுமே சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வரும் அதுக்காகதான் நான் வந்து டெய்லியுமே பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கேன் இப்பவும் பண்ணுறேன் எப்பவுமே என்னோடய பிரார்த்தனையை நான் நிறுத்தமாட்டேன் பண்ணிகிட்டுதான் இருப்பேன் நம்ம எது பண்ணிணாலுமே மொதல் நம்பிக்கையாக பண்ணணும் நம்ம பிரார்த்தனை பண்ணிணாலுமே நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம எந்த விஷயத்தை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோமோ அதை வந்து நடக்கும்னு ஒரு நம்பிக்கையாக நம்ம பண்ணிணோம்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும்